சார் வணக்கங்க சார் வணக்கங்க மேடம் ஆ மேடம் எங்களுடைய பாப்பாவை டென்த் எக்ஸாம் முடிச்சுட்டாங்க பிளஸ் ஒன் சேர்த்தலான்னு வந்திருக்கேங்க மேடம் உங்கள் ஸகூலு வித்யாமந்திர் நிறையா நல்லா சொல்லித் தர்றாங்க கோச்சிங்லேருந்து எல்லாமே பரவாயில்லன்னாங்க எங்கள் பாப்பா வந்து இதுக்கு முன்னாடி கவுர்மெண்ட்டு ஸ்கூலில்தான் படித்தாங்க இப்போ டென்த்தில் வந்து நானூற்றி எழுவத்தி அஞ்சு மார்க் எடுத்திருக்காங்க உங்கள் ஸ்கூலில் அட்மிஷன் போடலாம்னு வந்திருக்கேன் அது எதாவது எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வைப்பீங்களா இல்லை ஓகேங்க மேடம் ஓகேங்க மேடம் எப்போங்க மேடம் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகேங்க ஓகேங்க மேக்ஸ் பயாலஜி தான் வேணும்னு சொல்கிறாங்க மேடம் பாப்பா ம் சரிங்க மேடம் ஓகேங்க மேடம் மேடம் ஃபீஸ்ங்க மேடம்

இல்லைங்க மேடம் நாங்கள் வந்து நாங்கள் வந்து லோக்கல் தான் அதனால பாப்பா சைக்கிளிலே வந்திடுவாள் அது வந்து எனக்கு தேவையில்லைங்க அது வந்து பிரச்சின இல்லை எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் எப்படி என்னெனு சொன்னீங்கன்னால் பரவாயில்லீங்க மேடம் ம் ம் ஓகேங்க மேடம் ஆ ஓகேங்க மேடம் சரிங்க மேடம் தேங்க்ஸ் மேடம் ஆ ஓகே